ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள்

ம் சொல்லுங்கள் ஆ ஆ ஆ என்ன கார் சார் மாடல் பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜினா சார் டீசல் இன்ஜினா சார் என்ன அடிக்கடி இந்த பிராப்ளம் வருதா இல்லை ரேர்ராக வருதா சார் அப்படியா சார் அப்போ நேரில் தான் சார் பார்க்கலாம் நேரில் பார்த்தாதான் சொல்ல முடியும் என்ன பிராப்ளம்னு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு நாகப்பட்டினங்களா நம்ம இது இருக்கு தெரியுமா நம்ம கலெக்டர் ஆஃபிஸ் நாகப்பட்டினம் கலெக்டர் ஆஃபிஸ் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் நம்பியார் நகர் போகிற கிராஸ் ரோடு இருக்குல்ல அதை தாண்டி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு போர்டு இருக்கும் சந்தில் சந்தில் முனையிலே இருக்கும் ஒரு தெரு உள்ளே கடை நேமு சிவா ஆட்டோமொபைல்ஸ்னு இருக்கும் ஆ ஆட்டோமொபைல்ஸு எல்லாம் எல்லாம் எல்லாம் நம்மள்ட்டயே இருக்கு நம்மளே பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு இல்லை எங்களுக்கு லேபர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க ஊருக்கு போய்ருக்காங்க பசங்கள்லாம் அதனால் நான்தான் பார்க்கணும் பொறுமையாக பார்த்துதான் சொல்ல முடியும் ஏன்னா அவசரம் அவசரம்னு பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் போகிறது பிரச்சனை இல்லை நான் அவசரம் அவசரம்னு பார்த்து கொடுத்தேன்னா நீங்கள் பாதியிலே நின்றுடுவீங்க அதுதான் இப்போ ஆள்கிட்ட கரெக்டாக பார்த்து கொடுக்கணுல்ல அதுக்காக தான் நான் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் எனக்கு வேலை கொஞ்சம் இருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க இருந்தாலும் நான் பார்த்து தர்றேன் நீங்கள் சரி ஓகே கொஞ்சம் முடிஞ்சளவு சீக்கிரமாக வாங்க ஆ இதே நம்பரு தான் நீங்கள் வந்துவிட்டு கால் பண்ணுங்கள் அந்த தெரு முனை கிட்டே நீங்கள் வந்துவிட்டு கால் பண்ணுங்கள் நான் அட்ரஸ் சொல்கிறேன் நீங்கள் வந்துடுலாம் ம் சரி சரி ஓகே